இப்போ இந்தியாவில பார்த்தீங்க அப்படினா வேலையின்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படினு சொல்லலாம் வேலையின்மை மீன்ஸ் முன்னாடி உள்ளது மாதிரி கிடையாது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படினா படிச்சிவிட்டு நிறையா பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க ரொம்ப குறச்ச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க அந்தமாதிரி வந்து இப்போ வந்து இந்த வேலை வேலை வாய்ப்பு வந்து ரொம்பவே ரொம்பவே இதாயிட்டிருக்கு என்னன்னா இப்போ ஐடியில வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹய் சேலரி நிறைய பணம் கொடுத்து கொடுத்து வேலை பார்க்குறாங்க ஒரு லட்சருபா ரெண்டு லட்சருவா வரைக்கும் ஐடியில உள்ளவங்க வேலை பார்க்குறாங்க அதே வந்து கிராமத்தில் படிச்சிட்டு இங்கிலிஷ் பேச தெரியாமல் இருக்கிற பிள்ளைங்களாம் வெறும் நாலாயிரம் மூவாயிரம்னு சொல்லிட்டு இங்கே உள்ள லோக்கல்ல உள்ள இதுக்கு வேலை பார்க்குறாங்க அதுமாதிரி வந்து வேலை வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அது அவங்கள்ட்ட திறமைகள் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து இங்கிலிஷ் பேச தெரியாதுங்குற ஒரே காரணத்தினால அவங்களால எதுவுமே பண்ண முடியலை இப்போ நீங்கள் ஐடினு எடுத்துக்கிட்டிங்கனா வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வெளி ஊர்ல உள்ளவங்க நல்லா வந்து சென்னை கோயம்புத்தூர் அந்த சைட்ல உள்ளவங்க தான் நல்ல இப்போ நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சந்தான் ரொம்பலாம் அதிகமாக யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே கூலி தொழிலுக்கு போகிறவங்க அவங்களால முடிஞ்சது தான் அவங்க படிக்க வைப்பாங்க அந்தமாதிரி இந்த பசங்களே வேலை செஞ்சு படிச்சிக்கிற பிள்ளைங்க தான் அதிகமாக இருக்குது இந்தமாதிரி இருக்கும்போது வேலை வாய்ப்பு வந்து ரொம்பவே கமம்மியாகத்தான் கிடைக்கிது இப்போ உள்ள காலக்கட்டத்துக்கு அவங்களாம் ரொம்பவே சவா பெரிய பெரிய சவால்லாம் எதிர்கொள்ளுறாங்க அதுக்கப்பறம் அதையும் முட்டி மோதி இந்த டெட் அப்பறம் வந்து இந்த மாதிரி கவர்மெண்டு எக்ஸாமுலாம் எழுதினா கூட அவங்களுக்கு வந்து கேட்டகிரி வைஸ் பிரித்து அவங்களால அதையுமே வந்து கரெக்டா பண்ண முடியலை வேலை கிடைக்கறதுல்ல அதெல்லாம் வந்து இப்பக்கியும் நாங்கள் சந்திச்சிட்டிருக்குற பெரிய சவாலாக நினைக்குறோம்